என்னுடைய குடும்பத்தில் பெரிய பொண்ணாக பிறந்து எதுவுமே சாதிக்க முடியிலயேன்ட்டு இருந்த காலத்தில் வந்து படிக்க வைக்க முடியாத நிலமைல இருந்தாங்க என்ன ஆனால் நான் வந்து இங்கே எங்கள் ஊர்லருந்து சென்னைக்கு போனவங்க கூட போயிவிட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனியில வேலை செய்து அது மூலியமாக என்னுடைய தம்பி தங்கச்சிங்களை நல்ல முறையில் படிக்க வச்சேன் அவங்களுக்கு உதவியாக இருந்தது வந்து என்னோட டெய்லரிங் பணி தான் அந்த பணியில் வர ஊதியத்தில் சேமிப்பு பண்ணி இப்போ என்னுடைய தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் டீச்சர் ஆகவும் இன்னொருத்தர் மெடிக்கல் ஃபார்மசி முடிச்சவங்களாகவும் எல்லாமே நல்ல நிலமைல இருக்குறாங்க அதற்கெல்லாம் எனக்கு வழிகாட்டியது வந்து டெய்லரிங் தான் இதை வந்து என்னுடைய வாழ்க்கையில பெரிய சாதனன்ட்டு என்னால் சொல்ல முடியும்